ஹலோ பென்சி அக்காவா அக்கா கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது காய்கறி வேணும் காய்கறி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது மாதிரி ரேட்டெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னால்

வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பத்து கிலோ வேணுங்க்கா ரேட்டு சொல்லுங்க தமிழ்நாடு வெங்காயமே கொடுங்க இல்லை ரேட்டு சொல்லுங்க ஆ சரி

கிலோ முப்பது ரூபா சரி ஓகே ஆ தக்காளி எல்லாங்க்கா தக்காளி ஒரு அஞ்சு கிலோ ஆ போதும் நாங்கள் அஞ்சு கிலோ

சரி ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஆ கம்மி பண்ணி கொடுப்பீங்கள்ல

வேணும் தான் உருளக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே வேணும் உருளக்கெழங்கு ஒரு ஏழு கிலோ வேணும் ஆ எல்லாமே ஆ உருளக்கெழங்கு ஏழு ஏழு ம் தக்காளி அஞ்சு வெங்காயம் பத்து கத்திரிக்காய் ஒரு அஞ்சு ம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கிலோ ஆ அவ்வளோ தாங்க்கா ஓ ஆ கம்மி பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாயெல்லாம் இருக்கும்ல

ஆ சரிக்கா நன்றி ம் அவ்வளோ தாங்க்கா